ஆமாம் சிட்டி சூப்பர் மார்க்கெட் தான் நீங்கள் தாராளமாகவே கிடைக்குமே இதெல்லாம் ம் வேறு என்ன வேணும்

அஞ்சு லிட்டரா ஆ

அவ்வளோ தானா ஆ சரிங்க உங்களோடய உங்களோடய அட்ரெஸ் அனுப்புங்கள் இதெல்லாம் நான் உங்களுக்கு ஹோம் டெலிவரி அனுப்பிவிட்டுறேன் ஆ சொல்லுங்கள்

ஆ சொல் ஆ பேர்பெரியான் குப்பம் பண்ருட்டி தால்க் கடலூர் டிஸ்டிரிக் சரிங்க நான் நான் அனுப்பிவிட்டுறேன் மேடம் இது இன்னும் ஒரு வா ஒரு நாள்ல வந்துடும்

இன்னும் வேறு ஏதாவது வேணுமா ஒரே நேம்

ஆ பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் ஆ தேங்க்யூ